போன வாரம் ஃபிளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்டர் போட்டு மூணு நாளு டெலிவரி காமிச்சுது அவங்க ரெண்ட்ரை நாள்லேயே எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் எதிர்பார்த்தத விட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுனதை விட கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் எங்கள் ஏரியா வந்து கிராமத்தில் இருக்குது உள்ளே வரதுக்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணும் பரவாயில்ல டெலிவரி பண்ணதும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுவும் நான் ஆர்டர் போட்டிருந்த ப்ராடெக்ட் வந்து நல்ல ப்ராடெக்ட் நல்லா எந்த ஒரு டேமேஜ் இல்லை எதுவும் இல்லாமல் அந்த ஸ்க்ராச் கீச்லாம் எதுவும் இல்லை அவங்களே பிரித்து ஃபுல்லாக செக் பண்ணி காமிச்சிட்டு போனாங்க மொபைல் ஃபோன் அது வந்து டுவெல் தௌசண்ட்னு டுவெல் தௌசண்ட் நல்லா ஒர்த்தான ஃபோன் தான் கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது இதெல்லாம் சொல்ல முடியாது நான் ஆஃபீஸ் யூஸுக்காக வாங்கினேன் ஆஃபீஸ் யூசுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினக்கிறேன் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை